ஆ ஆமாங்க மேம் நான்தாங் மேம் ஆ சொல்லுங்க மேம் இல்லைங்க மேம் கொஞ்சம் இங்கே இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால்தான் வர முடியல இல்லைங்க மேம் ஹெல்த் இஷ்யூ அதனால்தான் ஆ ஓகேங்க மேம் ஆ சரிங்க மேம் அப்பிட்லாம் ஏதும் இல்லைங்க மேம்

ஆ போனேங்க மேம் ஆ தெரியுங்க மேம் ஆ ஓகேங்க இல்லைங்க மேம் நான் இன்னும் ஒரு ஒன் வீக்தான் அதுக்கப்புறோம் நான் ரெகுலராக வர ஆரம்பித்திருவங்க மேம்

ஆ சரிங்க ரொம்ப இம்பார்ட்டன்னால் கொடுத்து விடுங்க மேம் ஆ ஓகே ஆ ஓகேங்க மேம் இல்லைங்க மேம் அப்பிட்லாம் ஏதும் இல்லைங்க மேம் ஆ ஓகே சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகேங்க மேம் தேங்க்ஸ் மேம்